எனக்கு பிடித்த பருவம்னா மழை பருவம் தான் ஏனால் மழைகாலங்களில் தான் வீட்டுக்குள்ளேயே எல்லாரும் இருப்போம் குளுரு தாங்க முடியாது அது மட்டும் இல்லாமல் வெயில் அடிக்காது எந்த வேலையும் பார்க்காமல் பொறி அரிசிலாம் பொறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக ஏதாவது ஸ்னாக்ஸ் இருந்தால் சாப்பிட்டுக்கிட்டு நல்ல ஜம்முனு விளையாடலாம் அதனால் தான் எனக்கு மழை காலத்தை பிடிக்கும் மழை காலங்களில் எந்த வேலையுமே செய்ய மாட்டோம் அது ஒரு நல்லது அது மட்டும் இல்லாமல் வெளியில் போகவே பிடிக்காது எப்போ பார்த்தாலும் வெறும் ஈரமாக இருக்கும் அதுனால் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் எனக்கும் வீட்டுக்குள்ளேயே இருக்கறது தான் ரொம்ப பிடிக்கும் குடும்பங்களோடய பசங்களோடு ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்கறதுனாலே மற்ற கா காலநிலையிலேலாம் வந்து ஒரு மணி நேரம் கூட ஃபிரீயாக இருக்க முடியாது ஆனால் அந்த மழைக்காலத்தப்போ எப்போதுமே ஜாலியாக வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம் அதனாலேயே வந்து எனக்கு மழை காலம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்